இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்டிக் அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது நல்ல மருத்துவர்களும் இருக்காங்க இப்போ இங்கே பொறுத்தவரையும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நல்லா சுத்தமாக வெச்சிருக்காங்க வார்டுலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இப்போ ஒரு ஆக்சிஜனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இசிஜியாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸ்ரேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயே வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே கொடுத்தட்றாங்க இப்போ ஒரு ஆக்சிரெண்ட் ஆகுது திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணணும் அதுக்கான அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலும் இருக்குது நல்ல மருத்துவர்களும் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெஞ்சை வலிக்குது இல்லலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு இங்கேயிருந்து இப்போது அது பெரிய பெரிய நகரத்துக்கு தான் போகணும் ஆனால் இப்பல்லாம் அப்படி கிடையாது இப்போ இசிஜிங்கிறது வந்து நம்மளோட பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயே வெச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நெஞ்சை நெஞ்சை வலிக்குது அப்படின்னா இது ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் கேஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை நெஞ்சு வலிக்கான ஏதோ அடைப்பாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒரு இங்கே உள்ள மருத்துவரே வந்து சிறந்த முறையில் ஆலோசனை பண்ணிக் கொடுத்தட்றாங்க வார்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக தான் வெச்சுருப்பாங்க ஆக்சிஜன் எல்லாம் இப்போ கொரோனா வந்துவிட்டு போனதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டல்லேயுமே வந்து ஆக்சிஜனோடய ஃபெசிலிட்டி எல்லா ஹாஸ்பிட்டல்லேயுமே இருக்குது மருத்துவர்களும் சரி உடனே வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து உடனே வந்து முதலுதவி செய்கிறாங்க இங்கே பொறுத்தவரையும் சேவைகள் எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்குது கவர்மெண்ட் கொடுக்கற எல்லா சேவைகளுமே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயே கிடைக்கிறதுனால எல்லாத்தோடய மருத்துவர் மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி எல்லோருமே வந்து சிறப்பான முறையில வந்து சிகிச்சை வந்து எல்லோருக்குமே கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து நல்லா மருத்துவ வசதிகள் சிறப்பாகவே இருக்குது மக்களும் வந்து சிறப்பாகவே பயன்படுத்திக்கிறாங்க